ஸீரோ நாலு ஸீரோ ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஸீரோ எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தெட்டு ஸீரோ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஸீரோ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினெட்டு ஸீரோ ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு